பத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு பதினைஞ்சி நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு இருபது பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு எட்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சு